டிராவல் ஏஜென்சியா ம் நான் வந்து டூரு இது எனக்கு கொஞ்சம் ட்ரிப் போகணும் அதுக்காக எவ்வளோ அமௌன்டு ஆகும்ன்னு கேட்க வெரிஃபை பண்ண கால் பண்ணிணேன் காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகணும் ம் ஓகே அதுக்கு எவ்வளோ அமௌன்ட் ஆகும் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் போகிறோம் அஞ்சு பேர் வந்து டூ டேஸ் இருக்கிற மாதிரி ம் இப்பேயே அந்த மாதிரி இப்போ வந்து நைட்டு இருக்கிற மாதிரி அதுக்கும் சேர்த்து சொல்கிறிங்களா இல்லை அதுக்கு தனியாக நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குமா ஓகே டோல் ஃபீஸ்கெல்லாம் மறுபடியும் நாங்கள் பே பண்ணணுமா இல்லை நீங்களே அதையும் சேர்த்து பே பண்ணிக்குவிங்களா அ அதுக்கு ஜாயின் பண்ணிதான் நீங்கள் டென் தவுசன்னு சொல்கிறிங்களா ஆனால் இப்போது ஒரு டிரைவர் வந்து அங்கே ஹால் பெருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் தனியாக பே பண்ணணுமா ஓகே இப்போது டிராவல் டிஸ்டென்ஸு அதுக்கு அப்புறம் டோல் கேட்டு பெட்ரோலு அதுக்கு மட்டும்தான் டென் தவுசன் சொன்னீங்க நீங்கள் டூ டேஸ் தாங்க ஆவ் ஓகே ஓகே அதுதான் டூ டேஸுக்குதானே ஆ ஓகே சரிங்க இப்போது அஞ்சு பேருக்கும் அவைலபுலாக இருக்கா இல்லை சரி கொஞ்சம் கன்வீனியண்டாக டையம் இல்லை மினி வேன் மினி பஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌன்டா இல்லை அதே சேம் அமௌன்டா ஓகே இல்லை அஞ்சு பேர் போகிற மாதிரி கொஞ்சம் லக்கேஜ் திங்க்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி இதில் கன்வீனியண்டாக இருந்தால் போதும் எங்களுக்கு

சரி இப்போது மினி வேனெல்லாம் எடுத்துகிட்டா எவ்வளோ காசு சொல்லுவீங்க ம் சரிங்க ஓகே அவங்களுக்கும் நாங்கள் ஹால்ட்டுக்கு வந்து இது டிரைவருக்கு அந்த மாதிரிலாம் ஸ்டேகெல்லாம் தனியாக தரணுமா சரி இல்லை எங்களுக்கு இப்போது இப்போதைக்கு எங்களுக்கு காரே போதுமென்னு நினைக்கிறேன் ஏன்னால் டூ டேஸ் தானே போகிறோம் அதனால பேமெண்ட் வந்து எப்போது தரணும் உங்களுக்கு ஓகே ஆமாம் ஆமாம் ஆமாங்க சரிங்க இல்லை அதுக்கும் சேர்த்து தானே நீங்கள் அமௌன்ட் சொன்னீங்க அதுக்கும் சேர்த்து இதாக டென் தவுசன் டோலுக்கு

ஆமாம் சரி அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி நீங்க அதை மைனஸ் பண்ணிப்பீங்களா எப்படி ஓகே ஓகே ம் சரிங்க நாளைக்கு மார்னிக் நாங்கள் கிளம்புறோம் அதுக்குள்ளே ஒரு ஃபை வோ கிளாக் அந்த மாதிரி அனுப்ப முடியுமா ஒரு சிக்ஸ்க்கு கிளம்புற மாதிரி இருக்குது கார் வந்தோவுனே எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வரத்துக்கு சிக்ஸாகிடும் அதனால ஃபை வோ கிளாக்கெலாம் அனுப்பிவிடுறிங்களா நான் உங்களுக்கு வந்து அமௌன்ட் வந்து ஆன்லைனில் பே பண்ணிவிடுறேன் சரிங்க ம் சரி ஓகே அட்ரஸ் வந்து இங்கே பர்கூரில் பர்கூர் செகேண்ட் ஸ்ட்ரீட் ம் ஓகே